ஹலோ எஸ்பிபி ப்ரின்ஸ்பாலுங்களா சார் என் பையன் அவன் டென்த்து முடிச்சிவிட்டாங்க சார் ஆ ஆ பதினொன்னாவதுக்கு வந்து அட்மிஷன் போடணும் உங்கள் ஸ்கூலில் தான் அட்மிஷன் போடலான்ட்டுருக்கோம் எண்ட்ரன்ஸ் எதாவது எழுதணுங்களாங்க சார் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எதா நானூற்றி தொண்ணூத்தஞ்சுங்க சார் இப்போ இன்ஜினியரிங் லைனில் தான் போகறமாரி ஐடியா இருக்குங்க சார் அதுக்கு என்ன குரூப் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ஓகே எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ கன்டெக்ட் பண்ணுறீங்க சார் எப்போ நாங்கள் வந்து பார்க்கணும் உங்களை ஓக் ஓகேங்க இப்போ எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்மில் எந்த மாரி கொஸ்டீன்ஸ் இருக்குங்க சார் பையனை ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாரி அதற்காக தான்

ஓ அப்படிங்களா ஆ சரி ஓ கரண்ட் அவர்ஸ் எதாவது இருக்குங்களாங்க சார் அப்படிங்களா

ஓகே ஆ ஓகேங்க சார் உங்கள் ஸ்கூலில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குங்க சார் அப்படிங்களா சரி ஹாஸ்டலில் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க சார் ஹாஸ்டலுக்குன்னு தனியாக ஆ அப்படியா இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வரலாங்களாங்க சார் ஆ சரி ஓகேங்க சார் கண்டிப்பாக வரேங்க சார் அப்புறோம் என்ன குரூப்னா நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க சார் என்ன குரூப்பு படிக்கலாம்ட்டு ஓகேங்க ஆ ஓகேங்க சார் ஹாஸ்டலில் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் பையனை வந்து பார்க்கலாங்க சார் ஹாஸ்டலில் வந்து அட்மிட் பண்ணா அட் அப்படியாங்களாங்க சார் வீட்டுக்கு அனுப்புவீங்களாங்க சார் பையனை ஓகே நாங்களே வந்து நேரில் வந்து கூட்டிகிட்டு வரணுங்களா ஓகேங்க சரி ஓகேங்க சார் ஓகே